குறஞ்சது எனக்கு ஒரு இருபது வயசு இருக்குங்க நான் அப்போது நம்ம ஆற்றுல ரொம்ப நிறைய தண்ணி வந்துச்சு சரினு சொல்லி மீனுங்க நான் பிடிக்க போலாம்னு சொல்லி நம்ம கூட இன்னும் ரெண்டு மூணு பசங்களெலாம் வந்தாங்க மீனு பிடுச்சி பா பிடுச்சி எப்படி இருந்தாலும் கொண்டு வந்துடணும் சொல்லி ஒரு எய்மோட தான் போனோம் அப்புறம் போய் அங்கே போய் மீன் பிடிக்கிறக்காக நின்றுட்டு இருக்கிறோம் ஒரு பெரிய அப்போது வந்து டோபா மீனுன்னு சொல்லி ஒரு மீன் ஒரு வகை மீன் என்னோடய காலை இடிச்சி தள்ளிகிட்டு போச்சு அப்புறம் அது கொஞ்சம் மேடு பக்கமாக போகும் போது பார்க்கறேன் அவ்வளோ பெரிய மீன் அது போக நாங்கள் நைட்டு வலை வலை பின்னல் ஒரு ரவுண்டு வலைய எடுத்துகிட்டு பெட்ரோமாக்ஸ் லைட்டு எடுத்துகிட்டு நாங்கள் ஒரு நாலு பேர் போவோம் அங்கே போய் மீன் அது அப்போல்லாம் வந்துங்க ஆற்றுல வெறும் மணல் தான் இப்போ தான் எல்லாம் கல் கல்லாக இருக்குது மணலாக இருக்கிறதுனால மீனுகள் நான் பெட்ரோமாக்ஸ் லைட்டை காட்டினா போதும் அந்த வெளிச்சத்துக்கு அழகாக வாலாட்டிகிட்டே இருக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம் அந்த ரவுண்டு வலையை அதுமேல் போட்டு அழுத்திருவோம் அழுத்திட்டு க ரெண்டு பக்கமும் கால் வச்சுட்டாக்கா அந்த து அந்த வலையை விட்டு ஓடாது அப்புறம் என்ன ஆகும் அழகா நாங்கள் அந்த கழுத்த பிடுச்சி நாங்கள் வெளியே எடுத்துடுவோம் அப்படி சின்ன பசங்க கால் போல் பெரிசு எங்கள் கால் அளவுக்கு பெரிசு அப்படியெல்லாம் நெறைய மீனு பிடுச்சிருக்குறோம்